இப்போ வந்து திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்ன்னு பார்த்திங்கனா பூண்டி கே கலைவாணன் அவங்கதான் வந்து திருவாரூர் மாவட்டத்தோட சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க அவங்க வந்து இந்த இந்த சரவுண்டிங்ஸ்க்கே நிறையே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எப்படின்னா வைச்சிக்கோங்களேன் சின்ன சின்ன பாலம் கட்டுறதா இருந்தாலும் சரி ஒரு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய விஷயத்தையும் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தாலும் சரி அப்புறம் மக்களுக்கு என்ன குறைகள் நிறைகள் அதெலாம் கேட்டு அவங்க அதை எல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிட்டிருக்காங்க இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க பண்ணிகிட்டுருக்கறதுனால மக்கள் வந்து ரொம்பவே சந்தோஷமாகவும் ரொம்பவே திருப்தியாகவும் இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கனா இப்போ திருவாரூர் சுற்றி சின்ன சின்ன கிராமலாம் இருக்கும் அங்கேங்களாம் போய் விசிட் பண்ணி அவங்களுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் என்னென்னவெலாம் பிரச்சின அவங்களுக்கு என்னென்னவெலாம் தேவை அவங்களுக்கு வந்து இப்போது வந்து டுவைஸ் ய மந்த் இப்போ வந்து ஒரு ஒரு ஒரு ம ஒரு மா ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒரு மெடிக்கல் கேம்ப்பாக இருக்கட்டும் அப்படி இல்லை வந்து சுற்றுப்புற ரஸ் இப்போ வந்து நம்மளை சுற்றி உள்ள இடத்த சுத்தம் பண்ணுறது அந்த மாதிரி கேம்ப்பாக இருக்கட்டும் இந்த மாதிரி புது புது கேம்ப்பெலாம் இன்ட்டிடுயூஸ் பண்ணி அதிலேந்து என்ன அதில் வந்து மெடிக்கல் கேம்ப் பண்ணி அவங்களுக்கு அந்த அந்த இடத்துல உள்ள வயதானவங்களாம் சரி அந்த சின்ன குழந்தைங்கள்லாம் சரி அவங்களுக்குலாம் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்து அவங்களுக்கு எதுவும் உடம்புல எதுவும் பிரச்சினையா இந்த மாதிரியலாம் சின்ன சின்ன ஹெல்பெலாம் பண்ணிகிட்ருக்காங்க இதெலாம் வந்து இந்த மக்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதனால் அவங்க வந்து ரொம்பவே சந்தோஷமாவும் இருக்காங்க இவங்க வந்து நிறையா மக்களோட என்ன குறைகளலாம் கேட்டு பார்க்கறதுனால ரொம்பவே நல்லாருக்குது